தமிழ்மொழியில் நிறைய புலவர்கள் வந்து கவிதைகள் கவிதைகள் எழுதிருக்கிறாங்க அதில் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதிருக்கிறாரு ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறள் எழுதிருக்கிறாரு அந்த ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறளிலையும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்றார் போல் எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்னென்ன காலகட்டங்களில் எவ்வாரெல்லாம் இருக்க வேணும் ஒழுக்கத்தை பற்றியும் எல்லாத்தை பற்றியும் அதில் அந்த திருக்குறளில் இல்லாத சுவாரஸ்சியமான விஷயங்களே கிடையாது எல்லாம் எல்லா விதமான சொற்றொடர்களும் அதில் இருக்குது அது அதே மாதிரி பல கவிதைகள் க கலைஞர்கள் அந்த காலத்தெலலாம் நிறைய எழுதிருக்கிறாங்க அதில் நிறைய பயனுள்ள விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கிறது